இப்போ என்னுடைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சமூக ஊடகங்களில் போட்டுட்டுருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கனா இன்ஸ்ட்டாகிராமில் போட்டுருக்கிறேன் ஏன்னா இன்ஸ்ட்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்பறம் என்னுடைய ஃபாலோ பண்ணுற ஃபாலோயர் ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லோருமே என் ஃபோட்டோவை பார்ப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து அதுமாதிரி ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க நம்மளை பாக்கிறாங்க நம்மளை லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்குது அதனால நான் என் ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இன்ஸ்டாவில் போடுறது ஃபேஸ்புக்கில் இதுமாதிரி நிறைய இதுல என் ஃபோட்டோ போட்டுருக்கிறேன்